இந்திய கலாச்சாரத்தில் பாரம்பரிய நடனம் அப்படினு பார்த்தீங்கனா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நடன கலைகள் இருக்குது நிறைய வேறுபாடுகளும் இருக்குது அதாவது குறிப்பாக பார்த்தீங்கனா தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் கேரளாவில் குச்சிப்புடி அந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே போகலாம் இது வந்து கலாச்சாரத்தில் வந்து ஒரு முக்கிய பங்காயிருக்கு ஏன் பார்த்தீங்கனா பாரம்பரிய நடன கலைகள் எல்லாம் வந்து அந்த காலத்திலிருந்து பழகிட்டு வரதுனால் அது ரொம்ப முக்கியமாக கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய பங்காக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கனா அதுக்கு பெரிய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல வரவேற்பும் இருக்குது பாரம்பரிய நடனக்கலைகள் மேலே ஒரு நல்ல ஈடுபாடிருக்கு அந்த நடனக்கலை கலைஞராகணும் அப்படின்னால் அந்த கலைஞருக்கு வந்து ஒரு அந்த கலை மீது ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒரு ஈடுப்பாடு இருக்கணும் ஒரு பக்தி இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலே அவர் நல்ல ஒரு நடனக்கலைஞராக வரலாம்